பிடிச்ச உணவு சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியை போய் கோழி நாட்டு கோழி வாங்கி அது வந்து அறுத்து நாம்பளே சமைச்சு நம்ம வீட்லே உக்காந்து நாம்பளே சமைச்சு பொறுமையாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி அது செட் ஆகலன்னா மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் சிக்கனு அல்லது மாட்டனு ரெண்டயுமே பிரியாணி ஆயிடுத்துல நாங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஐட்டம் பிரியாணி ஐட்டம் அப்படி மிஸ்ஸானால் ஓட்டலில் போயும் அதை தான் விரும்பி சாப்பிடுவோம் எத்தனை பேர் போனாலும் பிரியாணி பிரியாணி தான் வேணுன்னு பொறுமையாக சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஒரே ஒரு உணவு அதிகம் எடுத்தனா சிக்கன் பிரியாணி இல்லை மட்டன் பிரியாணி இது ரெண்ட தவர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம் ரெண்டும் கண்டிப்பாக சாப்பிடுவோம்